பூமியில் பல கிரகணங்கள் இருக்குது அதுகூட பூமியும் ஒன்று பூமியில் உயிரினங்கள் இருக்கிற மாரி மற்ற கிரகணத்திலையும் உயிரினங்கள் இருக்கலாம் ஏன்னால் பூமியில் அதுக்கு தே எந்தளவுக்கு தேவையான அளவுக்கு தட்பவெட்பநிலை இருக்குதோ அங்கே உயிர் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு உயிரினங்களுக்கு அந்த நில தட்பவெட்பநிலையில் தான் உயிர் வாழ முடியும் அதனால இங்கே உருவாயிருக்கிற ஒரு சில உயிரினங்கள் அதே மாரி மற்ற கிரகத்திலையும் அதுக்கான தட்பவெட்பநிலை மாதிரிருக்கும் அங்கே உயிர் வாழறதுக்கு அதே மாரி உயிரினங்கள் அங்கே இருக்கலாம் நம்ப மற்ற கிரகணத்தில் இல்லேன்னு சொல்ல முடியாது பூமியிலேருந்து மல மட் ரொம்ப தொலைவில் இருக்கிற கோட்களில் கோள்களில் பனி அதிகம் பனிப்பாறைகள் குளிர்ச்சி அதிகமாக இருக்குது அதனால் அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாரி அங்கே உயிரினங்கள் இருக்கலாம் நம்பளால் அங்கே போய் பார்க்க முடியாது முடியாத சுச்சுவேஷனில் அங்கே இல்லைன்னு நம்ப சொல்ல முடியாது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட வேற்று கிரகத்திலேருந்து பூமிக்கு வந்த நிகழ்வுகள் நொம்ப அரிதாகவே பார்க்கப்படுது ஏலியன்கள் அதாவது வேற்று கிரகவாசிகள் பறக்கும் தட்டுகளில் வந்திருக்காங்க பூமியில் இருந்திருக்காங்க நம்பளால் செய்ய முடியாத பல வகையான சாதனைகளை அவங்க செஞ்சுருக்காங்கன்னு புராணங்களில் கூ கூறமுடியுது அதே போல் நம்பளால் அங்கே வாழ முடியாது அவங்களால இங்கே வந்து வாழ முடியுமா என்னென்னு தெரியலை அதனால் வேற்று கிரகவாசிகள் இருக்கிறார்களா அப்படின்னு பல ஆராய்ச்சிகள் போய்ட்டிருக்குது அதை நம்பளால் ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது அது நமக்கு தேவையா தேவை இல்லையாங்கறத பார்க்கறத விட அங்கு உயிரினங்களும் வா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அந்த நிலைக்கு தகுந்த மாரி அவங்க மாறி இருக்கலாம் நம்பளோடய நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ப மாறிட்டிருக்கோம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அங்கே இருக்க முடியாது நம்ப சொல்ல முடியாது அங்கே தேவையான அளவுக்கு உயிர் வாழ அதுக்கான தேவைகளை அது அமைச்சுக்கிட்டு அங்கே உயிர் வாழறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால ஒவ்வொரு கிரகண கிரகத்திலையும் கிரகணத்திலையும் அதுக்குத் தேவையான உடலமைப்போடு உயிரினங்கள் உயிர் வாழறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே பார்க்கப்படுது அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு கிரகத்திலையும் அதற்கு தேவையான உடல் அமைப்போடு உயிரினங்கள் இருக்க வாய்ப்பு அதிகம் உள்ளதாக நான் நினைக்கிறேன் இதுதான் என்னோடய தகவல் அமைப்பு நன்றி